ஹலோ சார் முருகன் ட்ராவல்ஸுங்களா சார் நாங்கள் இன்றைக்கி வெளியே போகிற மாதிரி கார் புக் பண்ணேங்க அதனால் இன்றைக்கி போகிறக்கு வந்து சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குதுங்க உடம்புக்கு சரியில்லைங்க நாங்கள் வந்து அன்னூர் பக்கத்தில் மூக்கனூருங்க பணம் ரெண்டாயிரம் கட்டணுங்க இல்லைனா அந்தப் பணத்தை எதாவது அக்கௌண்டில் யாராவது போட்டு விட்ற மாதிரிக்கு ஏற்பாடு பண்ணி விடுங்க சார் இதில் வந்து நாங்கள் இனி அடுத்த முறை இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க ஏன்னால் வந்து உங்களுக்கு நம்ம கார் புக் பண்ணிட்டோங்க அதனால் உங்களுக்குத் தொந்தரவு கொடுத்துட்டேங்க எதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணி விடுங்க சார் பணம் அனுப்பிச்சுடுங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆமாங்க இதேதானுங்க அக்கௌண்ட் வேணுன்னால் நம்பர் கொடுக்குறேன் அனுப்பிச்சுட்ருங்க சரிங்க சார் சரிங்க சார் நன்றிங்க சரிங்க சார் ம்